இப்போ நான் இதை சேகரித்துலாம் வைக்கலை காயினு இதெல்லாம் வந்து நான் சேகரித்து வைக்கலை ஆனால் வந்து எங்கிட்டே எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த காயினோட மதிப்பு வந்து இவ்வளவு ஆகும் அப்டிங்கிறதை சொல்லிருக்கிறாங்க அதாவது லட்சக்கணக்கில் சொல்லிருக்கிறாங்க பழங்காலத்து காயின்க்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் எங்கிட்ட வந்து வெலை போகுது அதுக்கு கிராக்கி இருக்குது அப்படின்னு பல விதத்தில் சொல்லிருக்கிறாங்க அது காயினும் அப்படிதான் காயினுக்கும் அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட வகை காயின் வந்து இவ்வளவு வெலை போகுது அப்படின்னு சொல்லி எங்கிட்டயே கேட்டிருக்காங்க அது மாதிரி தேடி கொடுக்க முடியுமான்னு கூட கேட்டிருக்காங்க நானும் முயற்சி பண்ணியிருக்கேன் அது மாதிரி கல்களும் அந்த மாதிரி நெறையா சொல்லிருக்கிறாங்க இந்த கல்லுக்கு இவ்வளோ வெலை அப்படிங்கிறது ஒரு கொறைஞ்சபட்சம் ஒரு கல்லுக்கு ஐம்பது ரூபாயா ஐம்பதாயிரத்துலருந்து லட்சம் ரூபாய்க்கு மேலேக்கூட மதிப்பு சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரி வர ஜாதி கல்லெல்லாம் வந்து எங்கிட்டயும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இந்த வகையான ஸ்டாம்ப்பும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாம்ப் வந்து ரொம்ப ரேரானது அதல்லாம் வந்து வெளிநாட்டு ஸ்டாம்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப வெலை போகுது கெடைச்சா எங்களுக்கு கொடுங்க கட்டாயமாக அப்படின்னு கூட எங்கிட்ட கேட்டிருக்குறாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத அதாவது பழைய ஸ்டாம்ப்போட மதிப்பு வந்து இந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதை நானே தெரிஞ்சுகிட்டேன்